நான் எய்த் படிக்கும்போது இப்போ நம்ம நார்மலாகவே நார்மலாகவே பார்த்தோம்னா நம்ம வரையறதுல்லாம் பத்திரிக்கையில் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க வரைகிறதல்லாம் அந்த மாதிரி இருக்கும் போது நான் வந்துட்டு ஒரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் வரைஞ்சேன் அந்த கிருஷ்ணன் வரையும் போது அந்த கிருஷ்ணனை வரைஞ்சி பத்திரிகையில் போடணும் அப்படின்ட்டு பத்திரிக்கையில் போடணும் அப்டின்ட்டு நினைச்சேன் அதே மாதிரி போட்டும் போட்டேன் அப்புறம் அது வெளியே வருமா வருமா அப்படி சொல்லி பார்த்துகிட்டே இருந்தேன் பார்த்துட்டே இருக்கும்போது அது கரெக்டாக என் பேட்டே அன்னிக்கி வந்துச்சு என் பேட்டே அன்னிக்கு வரும்போது அது நம்ம வரைஞ்தது நம்ம பேட்டே அன்னிக்கு கரெக்ட்டாக வெளியில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுத்து அதிசயம் அந்த கிருஷ்ணருக்கு பக்கத்தில் அவங்க பின்னாடி ராதை வச்சு அது அழகாக கிருஷ்ணன் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி நான் வரைஞ்சிருந்தேன் அதுக்கு அழகாக கலரும் கொடுத்துருந்தேன் அந்த கலரில் வந்துட்டு பின்னாடி இயற்கையாக இருக்க மாதிரி வரைஞ்சுருந்தேன் அவங்க அழகாக இன்னும் டெகரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க தீம்னுட்டு பின்னணியில் வந்துட்டு எப்படின்னா இதை பண்ணி இதை வந்துட்டு எங்கள்ட்ட வாங்கிட்டு போனது எங்கள் மாமா தான் எங்கள் மாமா போய்ட்டு நியூஸ் ஆடிட்டிங் ஆபீஸில் கொடுத்து இதை போடுங்க அப்படி சொல்லி அப்புறம் அந்த ஆபீஸ்சர்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் நிறைய நிறையா பிராசஸ் நடந்துச்சு இவங்க தான் பின்னணியாக இருந்தாங்க இந்த பின்னணியில் ஓகே ஃபைன் அப்படி சொல்லிட்டு நடந்து எல்லாமே இதுதான் இந்த மாதிரி நிறைய நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி இன்னும் நான் நிறைய பண்ணியிருக்கேன் அதுதான்